புதிய சமையல் குறிப்பு அந்த சமையல் குறிப்பு எல்லாம் நிறையா டிவி சேனல்ஸ் இதுலெலாம் போடுவாங்க எந்தமாதிரி டிவி சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா சில டைமில் சன் டிவிலெலாம் போடுவாங்க ஜெயா டிவியில் போடுவாங்க அப்புறம் வந்து கலைஞர் டிவியில் ஞாயிற்று கெழம ஞாயிற்று கெழம போடுவாங்க இந்தமாதிரி நிறைய சமையல் குறிப்புகள் டிவி சேனல்ஸில் போடுறாங்க நிறையா கிராமத்து சைடு சமைக்கிற அந்த கைமணம் அதெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்தமாதிரி சமையல் குறிப்புகளெலாம் டிவி ஷோவில் போடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த சமையல் குறிப்புகள் போடுறது டிவியில் மட்டும் இல்லாமல் நம்ம மொபைல் மொபைல் கையிலே இருக்குது மொபைல் ஆன்லைன் மூலமாக நம்ம யூடியூப் யூடியூப்லேயே நிறையா சமையல் சேனல்கள் சமையல் குறிப்புகள் அந்த சேனல்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ஓபன் பண்ணி என் கிட்டே வர்றது அந்த யூடியூப் சேனலெலாம் பார்த்தீங்கன்னா விதவிதமான ஃபுட் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக யூடியூப் சேனலில்தான் சொல்கிறாங்க நிறைய புதுசு புதுசாக புதுசு புதுசாக என்னென்ன ஐட்டங்களிருக்கோ அந்த சமையல் குறிப்புகளெலாம் சொல்கிறாங்க இதை சொல்கிறதுனால நம்ம என்ன பண்ணி இது புதி புதுசு புதுசாக ரெசிபி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது ஓ இவங்க இப்படி சமைக்கிறாங்களோ நம்ம இப்படி சமைக்கிறோம் அவங்க கொஞ்சம் மாற்றி மாடலாக சமைக்கிறாங்க வித்தியாசமாக சமைக்கிறாங்க அதனால நம்ம டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குது அவங்க டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குது ஓ அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அதனால் அந்த சமையல் குறிப்பு நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு அந்தமாதிரியும் சமைக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க இந்த புதிய சமையல் குறிப்புகளை பார்த்தீங்கன்னா நிறையா சேனலில் போடுறத விட அந்த சேனலை பார்க்குற நம்மளுக்கும் நிறைய ஆர்வத்தை தூண்டுது அந்தமாதிரி சமைக்கலாம் அப்படின்னு ஆர்வத்தை தூண்டுது நான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவியில் ஒரு சமையல் குறிப்பு போடுவான் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து கிராமத்தில் சமைப்பாங்க கிராமத்தில் சமைப்பாங்க கிராமத்தில் சமைப்பாங்க அவங்க சமைக்கிறதெலாம் என்ன பண்ணுவாங்கன்னால் அப்படியே வீடியோ எடுத்து அவங்க பேசுவது எல்லாத்தையும் அப்படியே அப்லோட் பண்ணுவாங்க அவங்க செய்கிற முறை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்த்துக்கங்க எப்படி இருக்கும் நல்லா கிராமத்தில் செய்வதுனால சும்மா விறகடுப்புல நல்ல பெரிய அண்டாவில் போட்டுக்கிட்டு சமைக்கிறதுன்னால் சூப்பராக இருக்கும் நான்வெஜ்ஜெல்யெலாம் சூப்பராக செய்வாங்க நான்வெஜ்ஜெல்யெலாம் எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கறி சிக்கன் மட்டன் இந்த நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது இப்போ வந்து சிக்கனை எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க சிக்கன் ஒன் கேஜி வாங்கிவிட்டாங்க வாங்கிகிட்டு வந்து கிராமத்தில் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து சமைக்கிறாங்க கிராமத்தில் ஒரு காட்டுக்குள்ளே போய் நல்லா ஒரு ஆற்று தண்ணியாக ஓடுது அந்த இடத்துல நல்லா உட்காந்துட்டு சமைக்கிறாங்க அவங்க சமைக்கிறது எப்படின் பார்த்தீங்கன்னா முதலில் வந்து தீ மூட்டிக்கிறாங்க தீ மூட்டிக்கிட்டதுக்கப்புறம் அண்டாவை எடுத்து வச்சுக்கிறாங்க அந்த அண்டாவை எடுத்து வைச்சதுக்கப்பறம் நிறைய எண்ணெய் ஊற்றிர்றாங்க ஒரு ஒரு கிலோ சிக்கன் ரெண்டு மூணு கிலோ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க அவங்க வந்து அவங்க மட்டும் சாப்பிட போகிறதில்ல இன்னும் கூட வந்திருக்கதே அஞ்சு பேர்தான் அஞ்சு அஞ்சு பேர்தான் ஆனால் அஞ்சாறு கிலோ சிக்கன் எடுத்திருப்பாங்க அந்த அவுங்க ஊரில் இருக்க மக்களுக்கும் அப்புறம் இந்த சின்ன சின்ன கொழந்தைங்களுக்கும் அவங்களுக்கும் கூப்பிட்டு அந்த சாப்பாடை வந்து பரிமாறுவாங்க அவங்களும் அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து இவங்களும் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைவாங்க அதுக்காகதான் இந்த இதை செய்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை ஊற்றிக்கிறாங்க அப்புறம் ஏழு கிலோ சிக்கன் இருக்குதுன்னு வச்சுங்கங்க அப்படியே ஒரு லிட்ரு எண்ணெயை ஊற்றிர்றாங்க ஊற்றிட்டு ஊற்றிட்டு நல்லா எண்ணெயை வந்து கொதிக்க விடுறாங்க அதுக்கப்புறம் இந்த இது அது என்னது கருவேபிலை இதெலாம் போட்டு நல்லா தாளிக்கிறாங்க கடுகு எல்லாம் அந்த பட்டை கிராம்பு இதெலாம் போட்டு நல்லா தாளிக் தாளிக்கிறாங்க அப்புறம் வந்து அலசின கறி அந்த அலசின கறியை எடுத்து அப்போ இங்கே அலசின கறியை எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா மிளகாப்பொடி போட்டு நல்லா வதக்கிறாங்க நல்லா உப்பெல்லாம் போட்டுகிறாங்க கரெக்டான அளவு உப்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கிறாங்க நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் பொடியெல்லாம் போட்டுடுறாங்க பொடி போட்டு நல்லா கிண்டிடுறாங்க கிண்டினதுக்கப்பறம் சூப்பரான கறிக்கொழம்பு கறி க்ரேவி வந்து ரெடி ஆகிருதுங்க தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுர்றாங்க கொதிக்க வைச்சதுக்கப்பறம் க்ரேவி சூப்பராக ரெடி ஆகிருதுங்க இங்கே அப்புறம் மூடி வச்சுர்றாங்க மூடி வச்சுட்டு எடுத்து கீழே இறக்கி வச்சுர்றாங்க இந்தமாதிரிதான் நாட்டுப்புறத்தில் சமையல்ன்னால் அதிகமாக செய்கிறாங்க இந்த சமையலெலாம் வந்து இந்த சேனலில் வந்து ரொம்ப வர வர இம்ப்ரூவ் ஆகி பிரபலமாகிக்கிட்டே வந்தது இது வந்து ஃபுல்லாக வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் வரையும் ஆகிற வரையும் வந்தால்க்கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க அந்தளவுக்கு இந்த சமையல் சேனலெலாம் வச்சு நல்லா ட்ரெண்டிங் ஆக்கிகிட்டு வர்றாங்க இது வந்து அனைவருக்கும் ரொம்ப பிடிக்கிறதா இருக்கிறதுனால எல்லாேரும் இதை விரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்கங்க